விவசாயம் பார்த்திங்கன்னா மழை வந்தாலும் பிரச்சனை வெயில் அடித்தாலும் பிரச்சனை வெயில் அதிகமாக அடித்ததுன்னா பயிரெல்லாம் வாடிடுது எல்லா பழமும் எல்லா காய்கறியும் வாடி போய்டும் மழை பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்துச்சுன்னா அதுவும் ஆபத்துதான் விவசாயிங்களுக்கு எதுனாலேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம்தான் பயிர் நடுவாங்க பயிர் நட்டவொடனே மழை வந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் நெல் அறுக்கும்போது மழை வந்துச்சுன்னா நெல்லெல்லாம் கருப்பாகிடும் அரிசியும் கருப்பாகிடும் காற்று அடிச்சுச்சின்னா இப்போ வந்து எல்லாம் வாழை எலை அதெல்லாம் வாழமரம் அப்படியே சாய்ஞ்சிடும் வெயிட்டு தாங்காது அது அதனால் பயிர்களும் நிறைய அழிஞ்சு போய்டுது மழை வந்தால் காசு போட்டால் அவங்களுக்கு வந்து நஷ்டமாகிடுது அதனால் மோடி ஸ்கீமில் வருஷத்துக்கு பன்னெண்டாயரம் அந்தமாதிரி தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறையா சம்பாதிக்கலாம் அதுக்கு வழி இருக்கு இருந்தாலும் இந்தமாதிரி வானிலை ப்ராப்ளம் அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்